ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் ஆ சரி சொல்லுங்கள் ஓகேண்ணா ஆ திருச்சி ஜங்க்ஷன்லருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு நானூறுவா செலவாகும் சார் இல்லைண்ணா பெட்ரோல் விலைன்னா கூட போயிடுச்சு எல்லாமே கூட தான் மற்ற கஸ்டமர்ஸ்ன்னா ஐநூறுவா வாங்கிறேன் ஏதோ உங்களுக்காண்டி நானூறுவா தான் கேட்குறேன் ட்ராஃபிக்ன்னா ஒரே சுற்றி தான் போகிறமாதிரி இருக்கும் இல்லைண்ணா ஒரு ஆளாக போனாலும் மூணு பேராக போனாலும் எனக்கு பெட்ரோல் காஸ்ட் ஒன்னாக தான் வரும் நீங்கள் உங்கள் ஒரு ஆளாக கூட்டிகிட்டு போகிறதால எனக்கு லாஸ்ஸு தான் ட்ராஃபிக் ஃபுல்லாக ட்ராஃபிக் சுற்றி தான் கொண்டு போவணும் நான் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் வந்துருவேன் சார் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் ஒரே ட்ராஃபிக்கு ஸ்கூல் பஸ் இதெல்லாம் கொஞ்சம் ட்ராஃபிக்காருக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வர பார்க்குறேன் ஆ ஓகே ஓகே